குட் மார்னிங் என்ன நம்ம டீம்லாம் எப்படி போயிட்ருக்குது டீம் ப்ராஜக்ட் நல்லா போயிட்ருக்கா மெம்பர்ஸுலாம் எத்தனை பேர் இருக்காங்க ஏன் ப்ராஜெக்ட்டு இது வந்து கொஞ்சம் லோவ்வாக இருந்தமாதிரி நான் இது பண்ணுறேன் என்ன பண்ணிட்டுருக்கிங்க அப்படி அதுக்கு என்ன நான் நம்ம வந்து கரெக்டாக எப்பவும் கொடுக்குறது தானே நம்ம பண்ணிட்டுருக்கோம் உடம்பு சரியில்லை அது இதெல்லாம் சொன்னோன்னா ப்ராஜெக்ட் எப்படி சீக்கிரம் முடியும் இனி அடுத்த ப்ராஜெக்ட் எடுக்கணும் அடுத்த ப்ராஜெக்ட்டும் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டை ஒழுங்கா பண்ணிக்கொடுத்தா தானே அடுத்த ப்ராஜெக்ட்டை நம்ம மறுடியும் ஒழுங்கா கன்டினியூஸாக பண்ண முடியும் இதுவே சொதப்பினோன்னா எப்படி இப்படி சொதப்பினா எப்படி சொல்லுங்கள் எடுக்கணும் புதுசா யாராவது எடுங்கள் நல்லா யார் நல்லா பண்ணுறாங்களோ ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களை பார்த்து நல்லா செலக்ட் பண்ணி எடுக்க வேண்டியதுதான என்னப்பா இதையே ஒரு பிரச்சனையாக கொண்டுட்டு வர்றீங்க சேலரி கேக்கிறாங்க அது கேட்டாங்க நம்ம எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி பேசிதானே நம்ம வந்து ஒர்க்கர்ஸை எடுக்கிறோம் அப்புறம் நீங்கள் இடையில வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னால் அது சரியாக வருமா சொல்லுங்கள் நீங்கள் வரதான் செய்யும் அதை நீங்கள் தான் அட்ஜெஸ் பண்ணணும் நீங்கள் தானே டீம் லீட்ரு நீங்கள் தானே பண்ணணும் நீங்கள் பண்ணி எப்படியாவது முடிச்சுத்தாங்க நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லக்கூடாது இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் முதல்ல ஒழுங்கா முடியுங்க அதில் எந்த இதுவும் வந்துடக்கூடாது ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அதனால எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் தான் அதை வந்து கரெக்டாக செய்யணும் அதனால பாத்துக்கங்க ஏன்னா அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டை நம்ம பண்ணும்போது எந்த வித வில்லங்கமும் இல்லாமல் இருக்கணும் அதனால நீங்கள் ஒர்க்கர்ஸை முதல்ல ஒழுங்கா ஹேண்டில் பண்ணுங்கள் ஒர்க்கர்ஸ்ட்ட சொல்லுங்கள் அடுத்தடுத்த இதுவும் நம்மதான் பண்ணப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அதை முடியுங்க முடிக்கப்பாருங்கள் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டுருக்கக்கூடாது சரியா ஆ ஓகே பாத்துக்கங்க தேங்க்யூ